சொல்லுங்கள் ஆமாங்க ஆ சொல்லுங்கள் சரிங்க பண்ணிக்கலாங்க ஈசானி மூலையில் வரக்கூடாதுங்களே சரிங்க ச எத்தனை சதுரங்கள் அது

பதினொன்றுக்கு பதினாறுங்களா ஆ ஒன்று பத்துக்கு அது ஃபுல்லாகவே ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்களா சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க நீங்கள் எப்படி சொன்னாலும் சரிங்க நீங்கள் மெட்டீரியல் நீங்களே வாங்கி கொடுத்தாலும் சரி எங்களுக்கு லேபர் சார்ஜ்ஜி கொடுத்தாலும் சரிங்க இல்லை நாங்களே மெட்டீரியல் கூட செஞ்சாலும் சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சுக்கிலாங்க சரிங்க ஆ இப்போது வந்து லேபர் சார்ஜ்ஜின்னு எடுத்துகிட்டா முப்பத்தஞ்சாயிரம் வருங்க சதுரத்துக்கு சதுரத்துக்குங்க அப்போ நான் மெட்டீரியல்ஸோடு நாம் எல்லாம் இ இது பண்ணுறதுன்னா ஒன்று இருவத்தஞ்சு ஆகுங்க ஆ ஒரு ரெண்டரை சதுரத்துக்கு மேலே வருதுங்க

ஆகிருங்க ஆகிருங்க அது ஏன்னால் மெட்டீரியல்லாம் இன்னைக்கு எல்லாம் தாறுமாறாக விற்கிதுங்க ஒரு ஒரு நிலையாக இல்லைங்க இங்கெல்லாம் வந்து இது மணல் எடுக்கிறதுன்னா ஹெவியாக மணலில் போடுறதுதான் ஹெவியாக இருக்குங்க சரிங்க ஆ சரி பண்ணிக்கலாங்க சரி பண்ணித்தரேங்க ஓகேங்க சரிங்க பண்ணிக்கலாங்க